நான் மொதல் மொதலில் சமைக்கும்போது யூடியூப் பா பார்த்துதான் சமைக்க ஆரம்மிச்சேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சமைக்கும்போது எடுத்த இது என்னனால் சாம்பார் அப்போது வந்து அதுக்கு தேவையான பொருள் என்னானால் வெங்காயம் தக்காளி பீன்ஸு கேரட்டு மசாலா வந்து சாம்பார் தூள் மிளகா தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் பயிர்னால் பாசிப்பயிறு துவரம் பயிறு ரெண்டையும் சேர்த்து பயிறு அது எடுத்து அப்புறம் வந்து பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு தக்காளி வெங்காயம் அது மாதிரி இன்னும் நிறையா பொருள் எடுத்து அப்புறம் முருங்கக்காய் மாங்காய் இந்த மாரி பொருள்லாம் சேர்த்து செஞ்சோம்